எனக்கு வந்து இந்த சில்லறை வியாபாரி வந்து நிறைய பேரு தெரியும் அவங்க வந்து ஹோல்சேலில் எடுத்து நம்பளுக்கு வந்து க்ராஸரிசை விற்பாங்க அதுக்கப்பறமாக வந்து இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாளாக வந்து தக்காளி வெங்காயம் வெலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு கிலோ அறுபது ரூபாய் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்றது வந்து அவ்வளவாக நல்லது கிடையாது ஏன்னா அவங்க பழைய பொருட்கள் கூட எடுத்து கொடுத்துட்லாம் நம்ம வந்து நேரில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கணும் ஆன்லைனில் அப்போது ஷாப்பிங்ஸலாம் பண்றது அவ்வளவா சேஃப் இல்லை